ஹலோ கிரி ஏஜென்சியா எனக்கு காரு புக் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைவர் வந்தார் அவர் நல்லா காரு எல்லாம் ஓட்டுறாரு மேடு பள்ளம் இல்லாமல் ஸ்பீட் ப்ரேக்ல கரெக்டாக ஏற்றி இறக்குறாரு அந்த ட்ரைவரே அனுப்புங்கள் நான் நியூடெல்லி வரைக்கும் போணும் ஃபேமிலியோட போறோம் அதனால இந்த வயசானவங்கள் எல்லாம் இருக்காங்கள் அவங்களலாம் கரெக்டாக பார்த்து கூப்பிட்டு போகணும் போய்ட்டு வர்றத்துக்கே ரெண்டு நாள் ஆகும் நல்ல ட்ரைவராக அனுப்புங்கள் அப்பறம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ராஜானு ஒரு ட்ரைவரை அனுப்புனிங்கள் அவர் தான் எனக்கு கரெக்டாக இருந்தார் அவருக்கு ரொம்ப ம அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கரெக்டாக அனுப்புங்கள் அவரே அவர் இருந்தால் அவரை அனுப்பி விடுங்க இந்த சின்னப் பசங்கள்லாம் அனுப்பி விடாதிங்க சின் சின்ன பசங்கள்லாம் அனுப் அனுப்பி விடாதிங்க அப்பறம் அவர் வந்து கரெக்டான ரூட்டுலாம் அவர் கரெக்டான ரூட்டுலாம் அவருக்கு தெரியுது சரி